எங்க ஊரில் வந்து நடனமாட வருவாங்க தெருக்கூத்தாட வருவாங்க வந்தா ஜாலியாக எல்லாம் நிறைய கும்பல் சேரும் நான் ரொம்ப என்டர்டைமண்டாகருக்கும் ஜாலியாக பார்ப்போம் சந்தோஷமாகருக்கும் அது வருணும் வரும் வரப்போலாம் எங்களுக்கு அதில் பாடல் எல்லாம் பா போட்டு விடுங்க ஜாலியாக என்ஜாயாகருக்கும் கை தட்டுவோம் அப்புறம் வந்து அவங்க சாரீ அமௌண்ட்டு இது எல்லாமே தருவோம் சம ஜாலியாகருக்கும் இன்னும் வருமான்னு நாங்கள் கூட எதிர் பார்ப்போம் அதமாரி ஃபங்ஷன் டைமு இதுமாதிரிலாம் வந்துச்சின்னா ரொம்ப ஜாலியாகருக்கும் எல்லாருமே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ஒரு பிள்ளைங்களோட சந்தோஷமா ஃப்ரண்ட்ஸுங்களோட எல்லாம் கும்பலாக வருவோம் செம ஜாலியாக இருக்குன்னு வச்சிக்கோங்க எப்படி எப்படினா எல்லாரும் ஒற்றுமையாக போகறது ஒரு ஜாலிதானே சந்தோசம் தான அதுமாதிரிதான் நாடகம் நாடகம் எல்லாம் ஆடுறாங்களே அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிக்கிறதை அதெலாம் பார்ப்பேன் சந்தோஷமாக அதெலாம் ஜாலியாகருக்கும்